பிரிபஞ்சத்தில் மற்ற கிரகங்களில் உயிர் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஸோ என்ன பொருத்த வரைக்கும் இதோடய ஒப்பீனியன் என்னென்னா நம்ம நிறைய புக்ஸுல் நிறைய நா நாவால்ஸ் படங்களெலாம் பார்த்துருப்போம் அதில் வந்து ஏலியன்ஸ் அப்படி இருக்கும் பெரிய பெரிய கொம்புகள் இருக்கும் அவங்க கைகள் நீளமாக இருக்கும் அதுங்க வந்து சையின்டிஃபிக்காக நம்மளோடய ம மாடர்ன் டெக்னாலஜிஸில் நிறைய டெவலப்பாகிற்கு யூஎஃபோர் இருக்குது அதுவும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் நம்ம சோஷியல் மீடியால்ல யூடியூப்லெலாம் பார்த்துருப்போம் நிறைய வானத்தில் வந்து திடீர் திடீர்னு எதோ மாற்றங்கள் நிகழுது ஏன்னால் ஸ்பேஸ் அண்டு ஓசன் வந்து எப்பவுமே ஒரு மிஸ்ட்ரீ தான் சொல்லணும் திடீர் திடீர் என்ன நடக்கும் ஆனால் அதுக்கான அதை கண்டுப்பிடிக்கிறக்கு தான் நம்ம இஸ்ரேல் இன்னும் நடந்துகிட்டே தான் இருக்குது ஸோ நம்ம கம்பராமாயணம் மகாபாரதம் இது மாதிரி புக்ஸ்லெலாம் கூட வினோத உயிரினங்கள் மேலோக வாசிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துருக்கோம் சின்ன வயசு கார்டூன்ஸெலாம் கூட பார்த்துருப்போம் ஆனால் அதுக்கான சையின்ட்டிஃபிக் புருஃப்பு ஒன் எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கில நிறைய உயிர்கள் இருக்குது இப்போ வந்து நிலாவில் ஆம்ஸ்ட்ராங் காலு வைக்கும் போது கூட ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு அது என்னெனனு புருஃப் பண்ணமுடிலையேன்னு கூட நிறையா வீடியோஸ் பார்த்துருப்போம் ஆனால் அதெலாம் வந்து ஒரு கதையாவே இருந்தாலும் அதை நேரில் பார்த்தோன்ன சையின்ட்டிஃபிக் எவிடன்ஸு ஒரு ஃபோட்டோ கேப்ச்சர் எதுவுமே இது வரைக்கும் கிடைக்கில ஸோ இதை பொருத்தவரைக்கும் என்னோடய ஒப்பினியன் என்னெனனா இப்போ வரைக்கும் அது இல்லைன்னு நான் நம்பிட்டு இருக்கேன் சப்போஸ் மேபி இருந்தாலும் இருக்கலாம் சையின்ட்டிஃபிக் எவிடேன்ஸ்னா எதுக்குமே ஒரு புருஃப்